மருத்துவ குறிப்பு அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்னா சுத்துவட்டாரத்தில் வந்து நடக்கிற பிரச்சனைகளை அதாவது இந்த தேர்தல் அப்புறம் இந்த விளம்பரம் அப்புறம் இந்த இந்த நடிகர் அங்கே போனாங்க இங்கே போனாங்கங்கிறது இந்த அரசியல்வாதி அங்கே போனாரு இங்கே போனார் அப்படிங்குறது அதெல்லாம் இல்லாமல் மருத்துவ குறிப்பு அதுக்கு அப்புறம் வந்து ஆன்மிக சம்மந்தப்பட்டது அதுக்கு அப்புறம் ஏதாச்சும் பெரிய விபத்து இல்லைனா ஏதோ ஒரு ஏதோ ஒரு இந்த ஏதோ ஒரு சின்ன மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகியிருக்கும் அதை இங்கே வந்து இந்த கோர்ட்டில் ஏதாவது கேஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அது அந்த விஷயமா சம்மந்தப்பட்ட செய்தி அப்புறம் இன்னும் சொல்றதுக்கு நிறைய இருக்குது அதுக்கு அப்புறம் இன்னும் இந்திய இந்திய இந்திய விளையாட்டு செய்திகள் இந்தமாதிரி நல்ல விஷயமா கொடுத்தா போதும் இந்த கட்சி பற்றியோ இல்லை ஆக்டருங்க பற்றியோ இல்லை விளம்பரமோ இதை தவிர்த்தாலே போதும் மீதி எல்லாம் நல்லதாகவே இருக்கும்